ஹலோ வணக்கம் சார் சக்திவேல் ட்ராவல்ஸ் ஏஜென்சிங்களா சார் மைசூர் வரையும் போகணும் சார் டூ டேஸ் ஆகும் சார் மைசூர் அண்டு ஆமாம் சார் ஆமாம் சார் சார் மைசூரில் சாமுண்டீஸ்வரி கோயில் அங்கே டேம் அண்ட் பூங்கா அப்புறம் ஜூ சார்

டூ டேஸ் வரும் சார் ஆ ஆமாங்க சார் ஓகே சார் ஓகே சார் இல்லை சார் நான் நான் நாள் வாடகைக்குள்ளே வரேன் சார் இப்போ ஃபைவ் நெம்பெர்ஸ் சார் ஆமாம் சார் ஃபைவ் நெம்பெர்ஸ் நீங்கள் ரூமு ரூம் ரூமுங்கெல்லாம் நீங்களே அரேஞ் பண்ணித் தருவீங்களா சார் ஓகே சார் எந்த மஹால் சார் இப்போ நீங்கள் ஒன் டேக்கு பதினோறாயிரம் சொல்லியிருக்கீங்க அதுக்குமேலே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணீங்கன்னால் அதுக்கு நாங்கள் வந்து தனியாக பேட்டா கொடுக்கணுமா ஓகே சார் சார் அவருக்கு நீங்கள் பதினொராயிரம் ரூபாய் என்கிறது டோல் கேட்டு எல்லாம் சேர்ந்து நீங்களே சார்ஜ் பண்ணிப்பீங்களா இல்லை நாங்கள் அதுக்கு தனியாக டோல் கெட்டு இந்த பார்க்கு பார்க்கிங் பார்க்கிங் செலவு மற்றபடி நீங்கள் ஓகே ஓகே சார் சார் திங்கள் செவ்வாயில் போகிற மாதிரி வரும் சார் ஆமாம் சார் வண்டி வந்து தர்மபுரிக்கு வரணும் சார் சா ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ க்ளோக் கிளம்புற மாதிரி சார் ஆமாம் சார் சண்டே சிக்ஸ் ஓ கிளாக் எனக்கு வண்டி வேணும் சார் மண்டே வந்து நான் கோயிலில் இருக்கிற மாதிரி அரேஞ்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே சார் ஓகே சார் சார் அட்வான்ஸ் எவ்வளோ எதாது இதுக்கு கொடுக்கணுமா சார் இப்போ ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்